முதல்ல மக்கா சோளத்தை சோளத்துக்கு சத்து விட்டு வெட்டுவோம் வெட்டிவிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சி ஆறிடும் ஆறுன பிறகு மறுபடியும் உலவு ஓட்டுவோம் ஓட்டிப்புட்டு திரும்ப உரம் காம்ப்ளெக்ஸு டிஏபி ஏக்கருக்கு நாலு மூட்டை போட்டு ஓட்டுறது ஓட்டுன பிறகு மலை பெஞ்சிதுன்னா இப்போ வைகாசி மாசத்தில் புரட்டாசி மாசத்தில் மழை பெஞ்சிதுன்னா அந்த மழையில அப்புறம் அந்த உலவுலாம் ஓட்டி வைக்கிறோம்ல ஓட்டி உரம் போட்டு இருக்குதுல்ல அப்போ ஓட்டுனவொடன்ன மக்கா சோளத்தை வித போட வேண்டியது தான் டிராக்டரை விட்டு உலவுட பண்ண உடனே அது வித போட்டு முடித்த உடனே சோளம் இவ்வளவு ஒரு ஒரு ஜான் பயிருக்கு மேலே வந்த உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம் பூச்சி அடிக்குதா இது அடிக்குதானு பூச்சி அடிச்சுதுன்னா கொஞ்சம் முலங்கால் பயிர் வந்த உடனே பூச்சி மருந்து அடிப்போம் அப்புறம் களைக்கொல்லி அப்புறம் க களைக்கொல்லி யூரியாவில் கலந்து போடுறது அதுவும் தவிக்க முடியிலைன்னா களை வெட்டுறது களை வெட்டுறதுன்னா இந்த முக்கரும்புலாம் வந்தால் பிடிங்கி எறிந்து கொள்ளையை சுத்தமாக்கி களைஞ்சி எல்லாம் எடுத்துடுவோம் அதுக்குமேற்பட்டு மாரி புல்லு வந்ததுன்னா அப்புறம் யா ஆளுமட்டம் சோளம் வந்துடும் அப்போ திருப்பி ஒரு மருந்து அடிக்கணும் இந்த கருதுக்கு பூச்சி வராமல் அடிச்சிட்டால் அதிலேயும் கொஞ்சம் பூச்சி இருந்தால் மூணாவது ஒரு மருந்து கொடுத்துருவோம் கொடுத்த உடனே சோளம் விளஞ்சிடும் நல்ல மழை இயற்கையாக பேஞ்சிடுச்சின்னால் சோளம் விளஞ்சிரும் ஏக்கருக்கு இருபது மூட்டையும் வரும் முப்பது மூட்டையும் வரும் எப்படி நம்ம உலவு உரம் வந்து உள்சத்து எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து எல்லா விவசாயம் செய்கிறோம் சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவுதுன்னா